அதாவது இந்தியா முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரே இது விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி வந்து உருவம் செஞ்சு அதை கொண்டு வந்து கோவில் அருகில் வச்சி தினமும் பூஜை படையல் அதாவது சக்கரை பொங்கல் சுண்டல் ஓ கொழுக்கட்டை தேங்காய் பழம் இப்படி பல விதமான பழங்கள் வைத்து தினமும் பூஜை பண்ணனும் அப்பறம் வந்து ஏழு நாள் பத்து நாள் இப்படி வைத்து இருந்து தினமும் பூஜை பண்ணி அதை மறுபடி கொண்டு போய் ஆற்ற ஆற்றில் கரைத்து விடுவார்கள் மும்மரமாக பம்பாயில் தான் இதுக்கு அதிகமான விசேஷங்கள் அது கடைசி நாளில் வந்து எல்லா அந்த பம்பாயில் இருக்கிற அத்தனை விநாயகரையும் கொண்டு போய் ஒன்று சேர்த்து கடலில் கரைப்பாங்க அதில் வந்து மொ மெயினாக வந்து இதே மாதிரி படையல் பண்ணி எல்லாம் செய்வாங்க செஞ்சக்கப்பறம்பாடு அங்கே கடைசி நாள் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி கோ கோலாகலமாக இந்த கலர் பொடிகள்லாம் தூவி மூஞ்சி கீஞ்சி எல்லாம் ஆகிட்டு ரொம்ப கொண்டாட்டமாக இருப்பாங்க வான வேடிக்கையும் பட்டாசும்தான் அதிகமாக வெடிப்பாங்க